ஒரு டிரெஸ்ஸை தைக்கிறத்துக்கான வடிவமைப்பை எப்படி நாம் அதை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து துணி தைக்க கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க உடம்போட நீளம் அகலம் ஆகியவையெல்லாம் பார்த்து நம்ம தைச்சிருவோம் ஆனால் டிசைன்ஸு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அவங்க வாட்ஸ்ஆப்லேயோ ஆன்லைன்லேயோ ஏதாவது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அதை எங்களுக்கு சேர் பண்ணி இதே மாதிரியே எங்களுக்கு டிசைன்ஸ் தைச்சிக்குடுங்க அப்படின்னு காட்டுறது மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் தான் டிசைன்ஸெலாம் செலெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கஷ்டமருங்கனா வந்து புது புது யோசனை இந்த மாதிரி டிசைன்னு இந்த மாதிரி கலர்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டோன் டிசைன்ஸு லேஸ் டிசைன்ஸு நிறையா டிசைன்ஸுலாம் மார்க்கெட்டில் அவைலபுளாக இருக்குது பேட்ச் ஒர்க்கு டிசைன்ஸுலாம் கிடைக்குது அந்த மாதிரி டிசைன்ஸுலாம் வாங்கி நம்ம நார்மல் டிரெஸ்ஸுலெலாம் கூட நீட்டாக டிரெஸ்ஸை ஃபினிஸ் பண்ணிகிட்டு நம்ம பேட்ச் ஒர்க்கு டிசைன்ஸ் வாங்கி அந்தந்த இடத்துல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸுலாம் வந்து நம்ம ஆன்லைனில் இருந்து மேக்சிமம் எடுத்துக்கலாம்